என்னோடய பொழுதுப்போக்காக நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தப்போ செடிகளை பராமரிக்கிறதும் செடிகளை வளர்த்துறதும் என்னோடைய பொழுதுப்போக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன் அப்படி செடிகள் வந்துட்டு நம்ம பராமரிக்கிறது ஏன் பராமரிக்கணும் அப்படின்னா பருவ நிலை மாற்றங்கள் ஏற்படலாம் இயற்கை சூழ்நிலையினால் இந்த பருவநிலை மாற்றங்கள்னால நமக்கு செடிகளை பராமரிக்கணும் அப்படின்ற ஒரு அவசியம் ஏற்படுது செடிகளை பராமரிக்கும் போது நாம் தண்ணி அந்த இடத்துல அதிகம் தேங்காமல் அது போகிறத்துக்கு வழி பண்ணிவிடுறதோ இல்லை தேவையான நேரத்தில் பூச்சிக்கொல்லிகள் அப்படி இல்லையா உரம் போட்டு அந்த செடிகளை நம்ம பராமரிக்கணும் சூரிய வெளிச்சம் வந்துட்டு எல்லா நேரத்துலேயும் கிடைக்கும்னு சொல்லிட்டு கிடையாது ஸோ அதுவும் வந்துட்டு பருவ நிலை மாற்றமில் ஒன்று இந்த மாதிரி பருவநிலை மாற்றத்தை நம்ம கருத்தில் வச்சு செடிகள் பராமரிக்கிறதோ செடிகள் வளர்க்குறதோ பண்ணணும் இது எல்லாத்தேயும் நம்ம யாருக்கிட்ட இருந்து கற்றுக்கலாம் அப்படின்னா விவசாயிகள்கிட்ட இருந்து இதை நல்லா கற்றுக்கலாம்